இப்போ பார்த்தீங்கனா பாரதியார் பாரதிதாசன் அதுக்கப்புறம் திருக்குறள் எழுதின அவர் திருக்குறள் பார்த்தீங்கனா நம்மளுக்கு ஆயிரத்துக்கு மேலே எழுதி இருக்கார் அதில் பார்த்தீங்னா ஒரு ஒரு திருக்குறளுக்கு எங்களுக்கு நிறைய அர்த்தம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா அப்துல் கலாம் ஐயா ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ரொம்ப போஸ்டிவாக பேசுவார் அதாவது பசங்கள் வந்து ரொம்ப முன்னேறணுமென்ட்டு கீழே இருக்க பசங்களை கூட நல்லா மேலே ஏற்றி வரணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப இதுவாக பேசுவார் இப்போ அவர் இல்லை இறந்துட்டாரு ஆனால் அவரை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அவர் வந்து எங்கள் ச பையன் படிக்கிற ஸ்கூல்க்கெலாம் வந்துருக்கார் ரொம்ப நல்லா ஸ்பீச் பண்ணுவார் என் பையன் வந்து அதை பற்றி நிறைய சொல்லுவான் நான் பார்க்கணுன் நினைச்சேன் அவர் அதுக்குள்ளே இறந்துட்டாரு ஸோ அதனால் பார்க்கல